நான் வந்து டெயிலியும் காலேஜ் பைக்கில்தான் வருவேன் ஸோ பைக்கில் வர்றப்போ என்னென்ன பிரச்சின வருதுன்னால் மோசமான ரோடுகள் இதெலாம் கவுர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ அங்கே ரோடினால வந்து இடிபாடுகள் அதிகமாக இருக்குது அதனால வாக பைக்கில் வர்றப்போது சில பல ஏக ஏக்சிடன்டெலாம் அதிகமாக வரு நடக்குது அது மட்டும் இல்லாமல் தெரு நாய்கள் அப்புறம் அதலாம் குறுக்கே வருது அடுத்து பார்த்தீங்கனா குறுக் ரோடு சாலைகள் வந்து குறுகலான குறுகலான மேடு பள்ளமாக அதிகமாக இருக்குது அப்புறம் கா இப்போ நான் ஒரு பைக் ரைடராக இருக்கேனால் அது வந்து நான் ஒரு மோ ரைடிங்கில் போகிறப்ப வந்து இப்போ காட்டு விலங்குகள் அது வந்து வந்து யானைகள் அதலாம் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு போகும்போது என்னால் வந்து அது தனியாக போக ஃபீலிங்காக இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கனா போக்குவரத்து காலையில் வந்து டிராஃபிக் பார்த்தீங்கனா அதிகமாக இருக்குது காலையில் நான் காலேஜ் வர்றப்போ பைக்கில்தான் வருவேன் ஸோ அப்போ அந்த டைமிங்கில் வந்து டிராஃபிக் அதிக ஹெவியாக இருக்கும் ஸோ வந்து நான் டைமிங் அந்த கரெக்டான டைமிங்கு காலேஜுக்கு வரமுடியாது அடுத்து பார்த்தீங்கனா அடுத்தது வானிலை பார்த்தீங்கனா இப்போது சீ சீசன் வந்து ம மழை காலமாக இப்போ மழை காலத்தில் வந்து இப்போ பைக்கில் வர்றமேனால் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் நவம்பர் டூ டிசம்பர் வரைக்கும் மழை காலமாகத்தான் இருக்கும் ஸோ மழை காலத்தில் நான் பைக்கில் வர்றப்போது வண்டியயலாம் ஓட்ட முடியாது சாலைகள் நிறைய தண்ணியாக இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரோடுகளில் குழி குழி இருக்கிறதுலாம் தெரியாது ஸோ வந்து அதில் ஏக்சன்டெலாம் ஆகுது இப்போது பார்த்தீங்கனா அன்றைக்கு ஒரு ஆள் கூட சின்ன ஒரு ஏக் ஏக்சிடன்ட் ஆச்சு அவர் பார்த்தீங்கனா மண் சரித்து கீழே விழுந்து ஏக்சிடன்ட் ஆச்சு ஸோ வந்து மழை காலத்தில் வண்டி ஓட்டுறத கொஞ்சம் பார்த்து வண்டியெல்லாம் ஓட்டணும் அடுத்து பார்த்தீங்கனா கா குறுகலான சாலைகள் சாலை ரோடு பார்த்தீங்கனா எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி போட்டிருக்கமாட்டாங்க எல்லாம் வந்து கவுர்மெண்ட் பார்த்தீங்கனா சில சாலைகளெலாம் வந்து குறுகலாகவும் ரொம்ப சின்ன ரோடாகவும் போட்டிருக்காங்க ஸோ வந்து அது பார்த்தீங்கனா சில ஏக்சிடன்ட் ஆகிறக்கு ஏக்சிடன்ட் ஆகியிருது